எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கள் அவங்க பிஇ முடிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பேங்க்ல வேலை கிடச்சா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் எங்களுக்கும் அதுதான் ஆசை எங்கள் பொண்ணும் அதுதான் விரும்புகிறாங்க பிஇ முடிச்சிருக்கறதனால நாலு வருஷம் பிஇ முடிச்சிருக்கதனால அவங்களுக்கு வந்து நல்ல சாப் நல்ல வே வேலை கிடச்சிதுன்னா எங்களுக்கு சந்தோசம் தான் அதுவும் பேங்க்ல கிடச்சா இன்னும் சந்தோசமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கேஷியரு அல்லது மேனேஜரு இல்லது வரவங்கள் போகிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பு பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய போஸ்டிங்காகவே போட்டு கொடுத்தாங்கனா ரொம்ப சந்தோசப்படுவோம் எங்களுக்கு அதுதான் ஆசை